ஹலோ குட் ஈவினிங் மேம் நாங்கள் கண்ணம்மாள் நேஷ்னல் ஸ்கூலிலேருந்து கால் பண்ணுறோம் அஸ்வினோட பேரண்ட்டுங்களா மேம் உங்களோட சன்னை பற்றி பேசணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டைம் இருக்குதுங்களா மேம் உங்கள் பையன் கிளாஸ்க்கு ரொம்ப லேட்டாக தான் வராங்க அடிக்கடி லீவ் போடுறாங்க படிப்புலேயும் கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை அது போக க்ரௌண்ட்லேயே தான் இருக்காங்க பாஸ்ட் ஒன் மந்த்தாகவே இப்படி தான் இருக்காங்க மேம் என்னென்னு கேட்டால் வீட்டில் ஒன்றும் சொல்வது இல்லை வீட்டில் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க ஆக்சுவலி அவங்க சைக்கிளில் வரந்தாட்டி ஏன்னெனு வர லேட்டாக வராங்கன்னு கேட்டால் சைக்கிள் பஞ்சர் ஆகிருச்சுன்னு சொல்லிடுறாங்க இல்லாட்டி ட்ராஃபிக்காக இருந்துச்சுனு சொல்லிடுறாங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லி லேட்டாகவே வர்றாங்க ஸ்கூலுக்கு அதே மாதிரி படிப்புலேயும் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதே இல்லை மேம் இல்லை மேம் நாங்கள் இப்போ ரீசென்ட்டாக ஒரு டெஸ்ட் வைச்சோம் அதுலேயும் மார்க் கம்மி பேரண்ட்ஸ் வந்து மீட் பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி டைரியில் எழுதி அமுச்சிட்றோம் டைரி சைன் வாங்கிறது இல்லை பேரண்ட்ஸும் வந்து பார்க்கல அதுதான் இன்றைக்கு கால் பண்ணிட்டோம் ஓகே ஓகே மேம் இனி கொஞ்சம் டைரி கொஞ்சம் அடிக்கடி செக் பண்ணுங்க மேம் அது போக இல்லை இங்கே நாங்கள் ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வச்சுருக்கோங் மேம் ஸ்கூல் முடிஞ்சு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவாக உங்கள் பைய உங்கள் பையனையும் கொஞ்சம் வர சொல்கிறீங்களா டெய்லியும் இல்லை மேம் டல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாேருக்குமே வச்சுருக்கோங் மேம் இத்தனை நாள் அஸ்வின் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க அதனால தேவை படல இப்போ ரொம்ப மோசமாகிட்டு இருக்கந்தாட்டி பப்ளிக் எக்ஸாம் கிட்டே வரந்தாட்டி நாங்கள் கொஞ்சம் இப்போது வச்சுருக்கோம் ஓகே மேம் தேங்க்யூ மேம் டெய்லியும் இருக்குங்க மேம் செவன் டேஸ்ஸும் ஐ மீன் சன்டேஸ் மட்டும் இருக்காது சாட்டர்டேஸ் வரைக்கும் இருக்கும் ஒன் ஒன் ஹார் வைக்கிள்ஸ் பார்த்திங் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ணிவிடுவோம் மேம் மேக்சிமம் பட் ஆனால் ஹோம் ஒர்க்ட்டாம் பண்ண மாட்டோம் எக்ஸ்ட்ராவாக கிளாஸ்சில் சொல்லி கொடுக்கறத வைச்சு படிக்க வைச்சு அமுச்சு விட்டுருவோம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ நீங்கள் டெய்லி ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ராவாக அமுச்சு விட்ருங்க மேம் வைக்கிள்ஸ் எல்லாம் நீங்களாக ஓன் வைக்கிள்ஸ் தான் வச்சுக்கணும் ஓகே மேம் ஓகே நீங்கள் அது டைரி மட்டும் அடிக்கடி செக் பண்ணுங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ